நான் வந்து பிபிஎல் கம்பெனியில ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க அது ஒர்க்கை செஞ்சிகிட்ருந்தோம் அதில் வந்து ஃபீல்டு ஒர்க்கு எனக்கு அதாவது எல்லா ஃபீல்டுக்கும் வந்து வெளியே அவுட்டோர்ல வந்து போய்ட்டு கேபிள் லே பண்ணுறது அதாவது கேபிள் பதிக்கிறது அதில் டேமேஜ் என்னா இதுங்கிறதுலாம் பார்க்கணும் அதனுடைய இதெல்லாம் ரிப்போர்ட் நாங்கள் வந்து கம்பெனிக்கு கொடுக்கணும் செய்யணும் அதில் வந்து லேபருக்கு வந்து இப்போ அதில் ஒர்க் பண்ணுற லேபருக்கு உண்டான காஸ்ட்டு என்ன செலவு என்ன அவங்களுக்கு வந்து பேமெண்டு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் எழுதி வை அந்த கம்பெனிக்குக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அந்த இதில் வந்து ஃபீல்டு அந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டரு சுற்றளவில் பூராமே வந்து நான் போய் ஃபீல்டை பார்த்துட்ருந்தோம் செஞ்சிகிட்ருந்தோம் இது வந்து கொஞ்சம் ஃபீல்டு வந்து ஒர்க்கு ரொம்ப ஹெவியான ஒர்க்கு தான் எல்லாம் வெயில்ல சுற்றணும் கஷ்டப்படணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செ நான் ரொம்ப மன நிறைவோட செஞ்சிகிட்ருந்தேன்